ஹலோ பூ கடைங்களங்களா ஆ சார் எங்களுக்கு கொஞ்சம் இந்த கல்யாணம் விசேஷம் இருக்குது அதுக்கு க இது வேணும் மல்லிப்பூ வேணும் கிடைக்குமா உங்கட்ட எனக்கு ஒரு பத்து முழம் கிட்டே வேணுங்க இன்றைக்கு நாலா நாளைக்குள்ள வேணும் அதுக்கு அந்த மாதிரி ஐடியா இருக்குது ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த பத்து முழம் மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு நால நாளைக்குள்ளே ஓகே முடியுன்னா நான் அதுக்கப்புறம் யோசிப்பயலண்ணா நனா நாளைக்கு கூட நான் கேட்டு சொல்கிறேன் இந்த மாதிரி அப்படின்ட்டு சரிங்களா எனக்கு இது மட்டும் கன்ஃபார்ம் பண்ணியிருங்க சரி சரி ஆ ஓகே இந்த சரி சாமந்தியில் ஒரு மூழமும் அந்த ரோஜாப்பூவில் ஒரு ஒரு மூழமும் ஒரு மூழம் ஒரு மூழன்னா வேண்ட எப்படி ஒரு அதில் அஞ்சு இதில் அஞ்சு மூழமா கொடுத்துருங்க சரி சே அதுதான் எனக்கு நால நாளைக்கு காலையில் வேணும்ப்பா நீ டைமிங் வந்து ஒரு ஒரு எட்டு மணிக்குள்ள நீ கொண்டு வந்தனா இல்லைன்னா எங்கே உன் கடைக்கு வந்தாலும் கிடைக்கிற மாதிரி பார்த்தனாலும் ஓகே சரிண்ணா ஒரு ஏழு மணிக்கு நாளான் அன்றைக்கி போல் காலைல வந்துட்றேன் நீங்கள் அதுக்குள்ளே கெட்டி வைங்க சரி ஓகே ஓகே சரி எனக்கு அந்த பேமெண்ட் டீடைெயில்ஸ் மட்டும் வாட்ஸ்அப்பில் அனுப்புனிங்கன்னா நல்லாயிருக்கும் சரி ஒரு குத்துமதிப்பாக சொல்லுங்க எவ்வளோ ஆகுன்ட்டு சரி சரி ஓகேப்பா ஓகே ஆ வரேன் நாலா நாளைக்கு ஆ பண்ணியிருப்பா ஆ